ஏஐ ஆர்ட்டில் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென் வந்து நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அது நம்ம நன்மையாக எடுத்துக்கிட்டால் அது நன்மை தீமையாக எடுத்துக்கிட்டால் தீமை நம்ம ஒரு பொருள் எப்படி யூஸ் பண்ணுறமோ அதைப்பொறுத்து தான் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஏஐ வந்து இப்போது கூகிள்லையே கூட நமக்கு ஒரு தேவைன்னா போட்டு பூர்த்தி செஞ்சுக்குறோல்ல அதேமாதிரி தான் ஏஐ நம்மளால் முடியாததை அலைஸா என்ற கருவியின் மூலம் இயங்கும் இந்த சப்போஸ் ஏதோ வீட்டுக்குள்ளை எங்கேனா நம்ப மாட்டிக்கிட்டன்னால் அதன்மூலம் அலைஸா மூலம் நம்ம வந்து நம்மளை விடுவிச்சுக்கலாம் விடுவிச்சுக்கலாம் அதேமாதிரி நம்பளோடய தேவையை பூர்த்தி செய்யும் அலைஸா ஏஐ வந்து கண்டிப்பாக நன்மையும் தரக்கூடியதுதான்